நம்ம ஒரு கதாபாத்திரம் உருவாக்குகிறோனா இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுகிறோம்னு வச்சுங்கள ஸ்டோரி எழுதற்குள்ள ஃபர்ஸ்ட் அதனுடைய மெயின் பிட்சரே வந்து அந்த கதாபாத்திரம் தான் அது இருந்தால் தான் வந்து அந்த ஸ்டோரியே வந்து ஒழுங்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம நம்மலே வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுப்போ அந்த ஒரு கதாபாத்தி வந்து நம்ம சொல்ல போகிறோனா அவங்கள் வந்து இப்படி இருக்கணும் அவங்கள் இந்த கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணி தான் முன்னாடியே வந்து நம்ம வந்து அவங்களை பற்றி ஒரு இமாஜினேஷன் வந்து பண்ணி வச்சுப்போம் பண்ணி வச்சுட்டு தான் அந்த கதாபாத்திரத்தை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது மாதிரி எல்லாம் இருக்கனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடைய கற்பனை மூலியமா தான் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறோ அந்தந்த கட்டுரையோ இல்லை ஒரு நாவல் எழுதுகிறோனா அந்த நாவல் அந்த கதாபாத்திரத்தின் மூலிமாக தான் அந்த கருத்தை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்மளுக்கு புரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த நாவல் மூலிமா புரிய வைக்கிறோம் இந்த கதாபாத்திரம் வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம ஏற்கனவே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களுடைய நல்ல பழக்கம் வழக்க அவங்களை வந்து இதில் வந்து நம்ம அவங்கள் மூலிமா பூகுற்றி இந்த கதாபாத்திரத்தின் மூலிமா நல்லா எழுதுனாதான் வந்து அந்த ஒரு நாவல் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் எல்லாரும் வந்து விரும்பக் கூடிய வகையில போகும் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு கதாபாத்திரோம் வந்து ஒரு சமூகத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல பழக்கவழக்க மற்றவங்கள மதிக்கிறது அது எல்லாமே ஒரு குட் ஹாபிட் வச்சு தான் எழுத முடியும் ஏன்னா பேட் ஹாபிட் வச்சு எழுதுனோம்னு வச்சுக்கோங்கள ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது ஆனால் வந்து நல்ல பழக்க வழக்கம் வச்சு எழுதணுனா அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு ஒரு கதை எழுதுருவங்கள் வந்து அந்த கதையை படிச்சுட்டு அந்த கதை எழுதினவங்கள் வந்து எப்படி பட்டவங்கன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ வந்து அந்த கதாபாத்திரத்த வந்து நம்ம வந்து ஒரு உண்மையான உண்மையான ஒரு உருவமாக தான் நம்ம வந்து இந்த நாவலில் சித்தரிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்வாங்கள் அது வந்து மனிதர்களை போலவே தான் இப்போ வந்து நிறைய மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்கள் அவங்க கிட்ட வந்து நல்ல குணங்களும் இருக்கும் தீய குணங்களும் இருக்கும் இது வந்து அவங்க எந்த சூழலில் வளர்கிறாங்களோ அந்த எந்த சூழலில் வளர்ந்து அந்த அது வந்து அவங்கள் அதுவாகவே மாறிடுறாங்கள் அந்த மனுஷங்கள் அது வந்து அந்த கதாபாத்திர அந்த ஒரு ஒரு ஸ்டோரிக்கோ இல்லை உண்மையான நிகழ்வுக்கோ ஒரு கதாபாத்திரன்றது ஒரு மனுஷன் வந்து ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கள் ஏன்னால் வச்சுங்கள இப்போ வந்து ஒருத்தவங்கள் வந்து வெளியில் வந்து நடிப்பாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா இருப்பாங்கள் ஆனால் வந்து உலகம் வந்து எதை பார்க்குதோ அதை தான் நம்ம அப்போ வந்து அந்த நம்ம வந்து இடத்துக்கேத்தா மாதிரி நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற